என்னோட தனிப்பட்ட லட்சியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து தனியான ஒரு நிறுவனம் ஒன்று ஸ்டார்ட் பண்ணணும் அந்த நிறுவனம் என்ன பண்ணும் அப்படினாக்க பெண்கள் பெண்கள் சமுதாயத்திற்கு முன்னேற்றத்திற்கு பாடுபடும் அப்படின்னா என்ன அப்படின்னா மைக்ரோ ஃபினான்ஸ் இதை நான் எதுக்காக தனியாக வந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டேன் அப்படினா நான் வந்து ஒரு பதிமூணு வருஷமாக இது சம்பந்தமான வேலைகளில் ஈடுபட்டு இன்னைக்கி ரீஜினல் மேனேஜராக இருக்கேன் ஸோ அடுத்தது என்னோடய கோல் சோனல் மேனேஜர் சோனல் மேனேஜர் ஆனதுக்கப்புறம் ஒரு ரெண்டு வருஷத்தில் நான் தனியாக ஒரு கம்பெனி கண்டிப்பாக வைக்கணும் ஏன்னா சோனல் மேனேஜேருக்கு அப்புறமாக எம்டி தான் ஸோ சிஇஓ எம்டி இந்த ரேஞ்சு தான் ஸோ அந்த இடத்துக்கு நான் போய் ஆகணும் அப்படிங்கிறது என்னோடய குறிக்கோள் என்னோடய லட்சியம் இந்த குறிக்கோள் இந்த குறிக்கோள் மட்டும் இல்லாமல் இதுமாதிரி ஒரு நிறுவனம் ஒரு பெரிய அசட்டாக மாறும்